இந்த குருவியெல்லாம் சிட்டுக்குருவி தென்னை மரத்தில்தான் கூடு கட்டியிருக்கு அது கூடு கட்டின பிறகு அது எங்கிருந்தாலும் இந்த அதுக்கு வலை குள்ளே வந்து எப்போ சாயந்திரம் சாயந்திரத்துக்குள்ள வந்து அடங்கிரும் இந்த காக்கா அப்படிதான் கூடுகட்டினா விளக்கமாத்து குச்சி கம்பி முள் அது எல்லாம் கொண்டுபோய் தென்னை எங்கோ ஒரு பக்கம் மரத்தில் அடி மரத்தில் கூடுகட்டியிருக்கும் சாயந்திரம் பொழுது சாயந்திர நேரத்தில் கொக்கைப் பார்த்தா அப்படியே வரிசையாக போகும் பார்க்க ஆசையாக இருக்கும் அது காலையில் மத்தியான நேரத்தில் இந்த வயலில் காட்டில் வயலில் அடுக்கி இருந்தால் அந்த வயல் வந்து இப்போது வரிசையாக நின்றுக்கிட்டே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் இந்த கு குருவி அப்படிதான் குருவி க களத்தில் தானே இது அதுதான் தவசானு போட்டிருந்தா சோளங்கள் கம்பு போட்டிருந்தா வந்து தின்க வரும் தின்றுட்டு போகும் அழகாக இருக்கும் காக்கா அப்படிதான் காக்கா வந்து தண்ணி குடிக்க வந்து பானையில் தானே ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுருந்தா வந்து ஆள் இல்லாத சமயத்தில் அது தானாக குடிச்சுட்டு தண்ணியை தூக்கிட்டுப் போயிடும் அப்போ ப உள்ளே இறங்கி அப்படியே றெக்கை பறந்துகிட்டு தெளிக்கும் அதை காக்கா பார்த்தா வா வரிசையாக ரொம்ப போகும் ஒற்றுமையா இருக்கும் காக்கா கா கா கா னு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரே இடத்தில்தான் போகும் ஒரே இடத்துலிருந்துதான் வரும் தென்னை மரத்தில் பூரா உட்காந்து இருக்கும் அதுபாட்டுக்க உட்காந்துட்டு இருக்கும் அவ்வளோதான்